ஸோ தொழில்நுட்பம் கல்வி இதனால இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது ஏன் அப்படின்னா மனிதன் எப்போவுமே ஆறு ஆ ஆறாவது அறிவை பயன்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம் பயன்படுத்திட்டானா தொழில்நுட்பம் முழுமையாக வளர்ச்சி அடையிறத்துக்கு முக்கிய காரணம் மனிதன் வந்து ஆறாவது அறிவை பயன்படுத்துறதனால ஆனால் அது நல்லதுன்னு சொல்லலாம் கெட்டதும் சொல்லலாம் அந்த தொழில்நுட்பம் வளர்றதனால நிறைய தலைவர்கள் கண்டிப்பாக உருவாயிருக்காங்க நிறைய தொழில் அதிபர்கள் உருவாகியிருக்காங்க அந்த முன்னேற்றத்தினால பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஸோ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் கேன்சர் ஸோ கேன்சர் வந்து அப்போலாம் ஒரு ஒரு பெரிய நோயாக இருந்துச்சு ஆனால் இப்போது தொழில்நுட்பத்தால கேன்சரை ஈஸியாக குணப்படுத்துற அந்த ஒரு மருத்துவம் வந்துட்டதனால நமக்கு அந்த தொழில்நுட்பம் நிறைய பயன்படுது இருந்தாலும் அந்த அந்த மாதிரி மருத்துவத்துக்கு பயன்பட்டாலும் மக்களோட மனதை மனது கெடுக்குறது அப்புறம் அவங்களோட வேலையை கெடுக்குறதெலாம் அந்த தொழில்நுட்பத்துனால நிறையா நடக்குது ஏன்னா இப்போ அவன் முக்கியமாக கல்விக்கு நிறைய பயன்படுது ஏன் அப்படினா நான் வந்து உலகத்தையே கைக்குள்ள அடைக்கிறது செல்லு ஸோ செல்லில் குலந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஒரு மெத்தடையும் நம்ம செல்லில் பார்க்குறோம் ஸோ தொழில்நுட்பம் நமக்கு நிறைய பயன்படுது கம்ப்யூட்டர பார்க்குறதுனால தேவையான எல்லா பூக்களோடய இதையும் பார்த்துக்கலாம் எல்லா என்ன என்ன நமக்கு தேவையோ எல்லா காரா பூவா இல்லை தாவரமா இல்லை விலங்கினம்மா எது எது தேவையோ அந்த அதனோடய டீடியல் பயோடேட்டா எல்லாமே என்ன செய்யலாம் நம்ம அந்த செல்லில் அந்த செல்லு மூலயமாவோ இல்லை கம்ப்யூட்ரு மூலயமாவோ பார்த்துக்கலாம் அதால் நமக்கு யாரும் சொல்லித்தரனும் அவசியம் கிடையாது நமக்கு என்ன என்ன தேவையோ குக்கிங்ல இருந்து சாப்பாடு ஐட்டத்தில் இருந்து நம்ம நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே இப்போ நம்மக்கு தேவையான அளவு இன்டர்நெட் மூலயமா நம்ம வாங்கிக்கிட்றோம் அதனால் நமக்கு அது பயன் நிறையன்னு சொல்லலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு லெவலுக்கு தான் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து செல்லை அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது கல்விக்கு தான் குலந்தைங்க செல்லை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன் அப்படின்னா முக்கால்வாசி ஒரு இருபத்தஞ்சு பர்சென்டேஜ் குலந்தைங்க படிப்புக்கு பயன்படுதுன்னால் எழுவத்தஞ்சு பர்சென்டேஜ் குலந்தைங்க வந்து வேற ஒரு மெத்தட்ல செல்லை பயன்படுத்துகிறாங்க இந்த கேம் விளையாடுறது இல்லை வேற ஏதாவது தவறானதை பார்க்குறது அதன் மூலயமா கெட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் தொழில்நுட்பத்துல தான் நடக்குது இன்னும் ஒன்னு ஏந்திரத்தையே வச்சி வேல பாத்திங்க வேல பாத்தாங்க தொழில்நுட்பம் மூலயமாக எந்திரங்கள் வேலை பார்க்கப்பட்டா மனிதர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் ஸோ அந்த தொழில்நுட்பம் வளர்றது நல்லது தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த தொழில்நுட்பத்தால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது ஸோ அதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டு இருக்குது கல்வியில குலந்தைங்க அந்த செல்லால் போ ஒரு எழுவத்தஞ்சி எழுவத்தஞ்சி பர்சென்டேஜ் செல்லால் கெட்டு தான் போகிறாங்க ஏன்னா புக்ஸ் இருக்குது படிக்கலாம் அந்த செல்லு வந்ததால் குலந்தைக அதுல போமா ப படிக்கணும் படிக்கணும் சொல்லி செல்ல தொட்டு செல்ல தொட்டால் சரி நம்ம படிக்கிறான்னு நினச்சா அந்த குலந்தைங்க அதை படிக்கமாட்டேக்காங்க செல்லில் தேவையான கேம்ஸ் ஏற்றி வச்சிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு யூடியூப்பை தொடுறாங்க ஸ்னாப் சாட்டை தொட்டு அதில் ஃபோட்டோ பண்ணுறது நிறைய அதாவது குலந்தைங்களுக்கு தேவை இல்லாத விஷயத்தலாம் செல்லில் எடுத்து பார்த்துக்கிடுறது இந்த மாதிரி யூட்யூப்ல போனிங்கன்னால் அப்படின்னா ஒருத்தவங்கள் ஒருத்தவங்கள் நடிக்கிறது அதெலாம் குலந்தைங்களுக்கு தேவை இல்லை ஆனாலும் அதை குலந்தைங்க பார்த்து என்ன செய்கிறது ரசிக்காங்க அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த ஆசை குலந்தைங்க மனசுலேயே ஆசையை விதைக்கிற அளவுக்கு கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஃபோட்டோ அதே மாதிரி கெட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செல்லுக்குள்ள இருக்குது ஸோ தொழில்நுட்பம் முக்கால்வாசி நல்லா இருந்தாலும் முழுமையாக நல்லது கிடையாது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி மட்டும் கிடையாது ஸோ வர்த்தகத்தில் வர்த்தகத்தில் இன்டர்நெட்டு ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம் நமக்கு இங்கே இருந்து இப்போது நமக்கு தேவையான ஒரு செ செருப்பு வாங்கினது கூட வர்த்தகம் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் இன்டர்நெட் தான் அதுக்கு மூல காரணம் நம்ம எங்கேயோ இருந்து யாருக்கிட்டயோ முகம் டூ முகம் பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் இன்டர்நெட் அது நான் மறுக்கலை ஸோ அது நல்ல விஷயம் தான் வர்த்தகத்தில் தொழில்நுட்பம் நல்ல ஒரு பயன்பாட்டில் இருக்குது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது இன்னும் மாற்றங்கள் வரும்னு நினைக்க ஸோ நல்ல விஷயமும் இருக்குது தொழில்நுட்பத்தால் கெட்ட விஷயமும் இருக்குது ஸோ அப்புறம் கல்வி கல்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா வாழ்கையில கத்துக்கிற அளவுக்கு செல்லில் நிறைய விஷயங்கள் இருக்குது சோ நம்ம வந்து எப்படி எப்படி பேசணும் யார் கிட்ட எப்படி பேசணும் ஸ்கில்ல எப்படி டேவலப் பண்ணணும் அப்புறம் என்ன என்ன வேலைக்கி போகலாம் ஸோ அந்த வேலைக்கு போனால் இன்ட்ரிவிவ்ல எப்படி அட்டன் பண்ணலாம் அதை கூட செல்லில் பார்த்து நம்ம என்ன செய்யலாம் கற்றுக்கலாம் ஸோ அது முக்கியமாக யூஸ் ஆகி இருக்குது இருந்தாலும் குலந்தைங்களுக்கு அது ஒரு கெட்ட விஷயமாக தான் இருக்குது